ஹலோ ஏலேய் சேற்றுல தண்ணி வா தம்பி ஆட்டோ வர்ற பையனா நீ ஆ நான் இந்த மாதிரி தாடிக்கொம்பு போகணும் தம்பி ஆட்டோவுக்கு எவ்வளோ கேட்ப ஒரு மூணு பேர் வர்றோம் பெருயவங்க மூணு பேர் சின்னக் கொழந்தைங்க ஒரு நாலு பேர் வர்றோம் இல்லயில்ல நீ ஆட்டோ வீட்டுக்கு கொண்டு வாப்பா எங்கள் வீடு தாடிக்கொம்புக்கு பக்கத்தில் இது அந்த அழகர் கோயிலுக்குத் தெற்கால இருக்குதுய்யா ஆ அவ்வளோ தான் நாங்கள் ஒரு ஏழு பேர் தான் வர்றோம் ஒரு இரநூறுவா தரேன் தம்பி வா ஆ ஆ ஆ ஆ ஆ வாப்பா நாங்கெல்லாம் ரெடியாகத் தான் இருக்கோம் வா இல்லயில்ல கொண்டு போய் அங்கே ஒரு இது கோயிலுக்குப் போகிறோம் அந்தக் கோயிலில் சாமி எல்லாம் கும்பிட்டு திருப்பி நீ கொண்டாந்து ரிட்டர்ன் விடணும் எவ்வளோ பேர் ஒரு முந்நூறுரூவா வாங்கிக்க ஆ ஆ ஆ ஆ சரி போடுறேன் போடுறேன் செல்லு வாங்கி போன் போடுறேன் ஆமாம் அதுதான் செய்யணும் வாப்பா முந்நூறுரூவா வாங்கிக்கப்பா ஆ வாப்பா ஆ ஆ போனு போட்டு வா எங்கள் நம்பருக்கு